நம்ம தமிழ்நாட்டு வீரர் நட்ராஜன்றவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரு வந்து ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டா வந்திருக்காரு அவரு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் ஹோட்டல் கடை வச்சு பொழைச்சாரு இப்போ வந்து அந்த அண்ணா வந்து நட்ராஜன்றவரு வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு ரொம்ப தைரியமானவர் நல்லா விளையாடுவார் இப்போது இப்போது அவுங்களுக்கும் கீழேருக்கவுங்க ஸ்போர்ட்ஸுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் கத்துக்கிறவுங்க எல்லோருமே சரி அவரு வந்து ஃப்ரீயாக கோச்சிங் சொல்லிக் கொடுக்குறாரு அது ஒரு நல்ல விஷயம் அவரு இன்னும் நிறைய வீரர்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதுமாதிரி அவுங்களும் அதுமாதிரி சொல்லித் தருவாங்கன்னு எதிர் பாக்கிறோம் சொல்லித் தருவாங்க ரொம்ப நல்ல மனசு அவருக்கு அதேமாதிரி நிறையா சொல்லித் தரணும் இன்னும் மேலும் மேலும் அவரு வந்து வளரணும் நல்லா இருக்கணும் அதுமாதிரி இன்னும் போறவுங்களுக்கு அவங்க சொல்லித் தரணும் அதான் என்னுடைய வேண்டுகோள்